நம்ம தமிழ் நாட்டில் காங்கேயன் மாடை பற்றி நம்மளுக்கு அப்படி ஒன்றும் தெரியாது நம்ம நம்ம நம்பி ஏரியாவில் மாடு வந்து நம்ம ஒழவு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்புறம் அந்த எரு மாட்டு வண்டி இழுத்துன்னு போகிறோம் அப்புறம் அந்த தண்ணி ஒரு ட்ரம் வெச்சு எங்கள் நம்ம வீட்டுக்குத் தண்ணி இது மாட்டு வண்டியில் எடுத்துன்னு வருவோம் அந்த எரு மாட்டு வண்டியில் எரு எடுத்துன்னு போய் அவுங்கவங்க விவசாய நிலத்துல அந்த எருவெல்லாம் கொட்டுவோம் அப்புறம் அந்த பால் கறக்கும் போது அந்த பி நம்ம பாசமாக இருந்தால் தான் அந்த பால் கறக்க கறக்க அந்த மாடு சேர்த்தும் இல்லைன் ஆஹ இல்லைன்னா ஏதோ நன்ன நம்ம சத்தம் கித்தம் பக்கம் யாரான்னு வந்தால் காலில் எட்டி உதைச்சிரும் அதுதான் நம்மளுடைய நம்ம ஏரியா வருதோ அப்போ தான் பால் கறக்க முடியும் இல்லைன்னா அது எட்டி உதைச்சிரும்